ஹலோ நாங்கள் இங்கே மக்கிரிப்பாளையத்துலேந்து நேற்று பிரியாணிக்கு ஆடர் கொடுத்துருந்தோம் இல்லேங்க அங்கேருந்து நாங்கள் பேசுகிறோம் எப்போ செஞ்ச பிரியாணியை நீங்கள் பார்சல் பார்சல் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கெட்டுப்போன பிரியாணியை கொடுத்துருக்கீங்க ஸ்மெல்லு வருது சிக்கன் பீஸ் எடுத்தால் அதில் நூல் நூலாக வருது என்னங்க நெனைச்சி நீங்கள் எங்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்கீங்க இதில் வேற நான் உங்களுக்கு ஜிபே வேற பண்ணியிருக்கேன் கெட்டுப்போன பொருளை கொடுத்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா சாரிலாம் கேட்காதீங்க இப்போது எங்கள் வீட்டுக்கு ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க நாங்கள் எப்படிதான் சர்வீஸ் பண்றது அவங்களுக்கு உங்களை நம்பி தெரிஞ்சவங்க ரெகுலர் கஸ்டமர் தானே நாங்கள் எங்களுக்கு இப்படி பண்ணால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கெட்டுப்போன பொருளை கொடுத்தா நான் எப்படி ரிலேஷனுக்கு சர்வீஸ் பண்ணுறது அவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க நீங்கள் வெப்படையில் தான் நாங்கள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிவிட்டு தானே நான் உங்கக்கிட்டே ஆட்ரு பண்ணோம் நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா சாரிலாம் ஒன்றும் வேண்டாம் ஒழுங்காக சமைக்கிற வேலையை பாருங்கள் இப்படி பண்ணால் எப்படி இப்போ கூட நாமக்கல்லில் கூட இந்தமாதிரி சிக்கன் கெட்டு போய் அதில் ஏதோ கெமிக்கல் ஆகி நாற்பத்தெட்டு பேர் உயிர்க்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்திருக்காங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா நியூஸ்லெல்லாம் மினிஸ்டர்லாம் ப்ரெஸ்ல ப்ரெஸ் கொடுத்தாங்களே பிரெஷ்ஷராக இருந்தாங்க அதல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் பாட்டுக்கு இப்படி பண்ணால் எப்படி நீங்கள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிவிட்டு தானே நாங்கள் உங்கக்கிட்டே உங்களை நம்பி தானே நாங்கள் ஆடர் பண்ணோம் இதில் ஜிபே வேற உங்களுக்கு பண்ணிவிட்டேன் பணம் பண்ணுறது பணம் நீங்கள் ரிட்டன் பண்ணுறது பண்ணாதது அதை விடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொருள் உங்களை நம்பி கொடுக்குறோன்னா அதை நீங்கள் கரெக்டாக பாத்திருக்குணும் கெட்டுப்போன பொருளை கொடுத்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறத தவிர வேற வழியே கிடையாது என்னங்க உங்களை நம்பி ஒரு பொருள் ஆட்ரு பண்ணும்னா அது நீங்கள் எங்களுக்கு கரெக்டாக பண்ணணும் பணம் ஃபஸ்ட்டு பணம் ஃபஸ்ட்டு முக்கியம் கிடையாதுங்க பணம் இப்போ வரும் அப்போ போகும் நான் உங்கக்கிட்டே ஒரு பொருளை ஆட்ரு பண்ணேன்னா நீங்கள் அதை நான் உங்களை நம்பிதான் ஆட்ரு பண்ணேன் அதை எங்களுக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணலை வையுங்க ஃபஸ்ட்டு நான் இந்தமாதிரி இந்த தப்பு பண்ணாதீங்க கெட்டுப்போன பொருளை கொடுக்காதீங்க